நாங்கள் வந்து நீச்சல் அடிக்கிறதுன்னால் எப்பவாச்சும் போவோம் வெட்டிக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது இங்கே தஞ்சாவூர்ல எனக்கு முத முதல்ல நீச்சல் எடுத்து கொடுத்ததுன்னா எங்கள் அண்ணன் தான் வந்து கற்றுக் கொடுத்தாரு ஹரின்னு ஒரு அண்ணன் அந்த அண்ணன் தான் எனக்கு முத முதல்ல நீச்சல்லாம் அடிக்க கற்றுக் கொடுத்தாரு நான் வந்து போட்டியில எல்லாம் பெரும்பாலும் கலந்துக்கிட்டதில்லை பெரும்பாலும் எனக்கு வந்து எங்கள் பசங்களோட போய் எல்லாம் நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்போ வந்து என் நண்பர்களோட இது பண்ணப்போ நாங்கள் வந்து போட்டி வச்சி விளாடுவோம் அப்போ தான் எனக்கு வந்து நான் வந்து நான் ஒரு நாலஞ்சு ஆள் டீமு நிறையா வாட்டி விண் பண்ணி வந்திருக்கேன் அந்த மாதிரி நான் வந்து இப்போது விளைய அதாட்டம் ஜாலியாக இருக்கும் நாங்கள் வந்து போட்டியிலலாம் கலந்துக்கிட்டது கிடையாது எதுவும் போட்டியிலலாம் அந்த மாதிரி எதுவும் கலந்துகிட்டது மாதிரி எதுங்கள்லாம் கிடையாது அதுங்காட்டும் உள் நீச்சல் வெளி நீச்சல் எல்லாமே தெரியும் நாங்கள் வந்து ஏதாவது ஆட்டம் பசங்கள் எல்லாம் நாங்கள் வந்து வெட்டிக்காடு இருக்குது நாங்கள் நிறையா இடத்துக்கு போயிருக்கோம் எங்கள் ஊர்ல எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து இதாட்டம் போய் குடிச்சிட்டு இதாட்டம் பண்ணிட்டு வருவோம் அப்போ நாங்கள் வந்து பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து ஜாலியாக இருப்போம் எல்லாருமே வாரத்தில் ஞாயித்துக்கிலம சனிக்கிலம இதாட்டம் போவோம் எல்லாருமே நாங்கள் வந்து அதாட்டம் இப்போ எங்கள் அண்ணே எல்லாருமே நாங்கள் வந்து எனக்கு எங்கள் மாமா நான் அண்ணே எல்லாம் வந்து வந்து போவோம் அதாட்டமே அதாட்டம் எனக்கு வந்து இதாட்டம் போகிறப்ப எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் பசங்களோட போகிறப்ப என்னால் மறக்க முடியாதுன்னால் என் நண்பன் சொட்டி அடிச்சிட்டு போய்ட்டு அப்போ தான் அங்கே போய் எல்லாரும் குதிச்சு இதாட்டம் போனோம் அப்போல்லாம் அதெல்லாம் என்னால் மறக்க முடியாதது என்னால் அதாட்டம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீச்சல் அடிக்கிறது நாங்கள் அங்கே போகாம வந்து வருவோம் அதுக்கப்புறம் வந்து இதாட்டம் போவோம் எப்போவுமே இதாட்டம் போய்ட்டே இருப்போம் வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் கண்டிப்பாக போயிடுவோம் நீச்சல் அடிக்கிறத்துக்கு நீச்சல் அடிச்சிட்டு நாங்கள் வந்து இதாட்டம் கிளம்பி வரத்துக்கு இதாட்டம் போகிறத்துக்கு வரத்துக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும் நாங்கள் எங்கள் பசங்க எல்லாருமே போவோம் நாங்கள் ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே போவோம் வெட்டிக்காடுன்னு ஒரு இடத்துக்கு வெட்டிக்காட்டில அந்த எடந்தான் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எடம் அப்படிங்கிறதுனால அங்கே தான் போவோம் எல்லாருமே பெரும்பாலான மக்களை எல்லாருமே அங்கே தான் வருவாங்கள் அதாட்டம் குற்றாலத்துக்கு ஒரு வாட்டி போய் இதாட்டம் நாங்கள் நாங்கள் எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி குற்றாலத்துக்கு போய் நீச்சல் அடிப்போம் எல்லாருமே ஜாலியாக இருக்கும் எல்லாருமே இதாட்டம் வருவாங்க நாங்களும் போவோம் இதாட்டம் என் ஃப்ரெண்டு என் ந நண்பர்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே போவோம் எங்கள் நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு தான் வந்து நாங்கள் நீச்சல் அடிக்கிறத்துக்கே போவோம் நான் போட்டியில இதெல்லாம் எதுவும் வந்து கலந்துக்கிட்டது கிடையாது அதே மாதிரி போட்டி அப்படிங்கிறது ஒன்றும் பெரும்பாலும் அது மாதிரி எதுமே கலந்துக்கிட்டது கிடையாது ஆனால் வந்து நாங்கள் எல்லாருமே எங்கள் அண்ண நாங்கள் எல்லாருமே வந்து நீச்சல் அடிச்சிட்டு இதாட்டம் போய்ட்டு வரது அதாட்டங்கறதுனால நாங்கள் போவோம் எப்பவுமே எங்கள் ஊர்ல வெளியூர்ல எல்லா இடத்துலையும் இதாட்டம் குளத்துல எங்கேயாச்சும் போய் நாங்கள் வந்து நீச்சல் அடிச்சிட்டு ஜாலியாக இருந்துட்டு எல்லாரும் வருவோம் அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து எங்கள் அண்ண நான் என் ஃப்ரெண்ட்ஸு என் நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்கள் அவங்க எல்லாரும் நாங்கள் போய்ட்டு போய் நீச்சல் அடிச்சிட்டு ஜாலியாக இருந்துட்டு வருவோம் அதாட்டம் இப்போ வந்து நான் இங்கே வந்து தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை காலேஜில் அப்படியே படிக்கிறேன் அங்கேருந்தும் அதாட்டம் போவோம் வார வாரம் வந்து வெட்டிக்காடுக்கு எப்படியாச்சும் போயிடுவோம் அதாட்டம் இப்போ போய்ட்டு வந்து போய்ட்டு அங்கே போய்ட்டு குளிச்சிட்டு அதாட்டம் மறுபடியும் வர்றது தான் எங்களுக்கு இதாக இருக்கும் அதுவும் இந்த கோ கோடையில் எல்லாம் போவோம் கோடை கடைசி அப்போயெல்லாம் போய்ட்டு ஜாலியாக இருக்கும் அங்கே போய்ட்டு வந்து எல்லாருக்கும் எங்கள் நண்பர்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் போவோம் அதாட்டம் போய்ட்டு வர்றதனால தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் வாரத்தில் எப்போவுமே கடைசி ரெண்டு நாள் அப்படிங்கிறதுனால நாங்கள் போயிடுவோம் எப்படியா இருந்தாலும் அதனால் நாங்கள் போய்ட்டு வர்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாட்டம் நீங்களும் எங்கேயாவது போயிருக்கிங்களா என் நண்பன் வந்து எப்போமே வந்து தனியாக போ எப்பவும் போக மாட்டான் நான் நான் எங்கள் நண்பர்கள் எல்லாரும் எல்லாருமே ஒன்றா தான் போவோம் அதாட்டம் எங்கள் அண்ணனும் எப்பவாச்சும் வருவாரு எங்கள் அண்ணன் மாமா எல்லாருமே வருவாங்கள் எங்கள் அப்பா அதாட்டம் வருவாங்கள் எப்போயாவது ஆனால் நாங்கள் என் நண்பர்கள் எல்லாரும் நாங்கள் வந்து சேர்ந்து எப்போவுமே வந்து வாரத்துக்கு கடைசி வா நான் ரெண்டு நாள் கண்டிப்பாக போயிடுவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் அதனால நாங்கள் கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் போயிடுவோம் எங்களுக்கு வந்து பிடிக்கிறதுனால நாங்கள் என் வீட்ல எல்லாம் சொல்ல விட மாட்டாங்கள் சில ஒரு சில நாள் விட மாட்டாங்கள் அப்படின்னாலும் அடம் பிடிச்சி கட்டாயப்படுத்தி நாங்கள் போயிடுவோம் அது ஒரு சில பையன் வீட்டில கூட நாங்கள் போய் பசங்கள் எல்லாரும் போய் பேசி நாங்கள் எல்லா நண்பர்கள் தான் எல்லாரும் சேர்ந்து தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் போய்ட்டு எல்லாரும் போய்ட்டு தான் வருவோம் ஒன்றா போய்ட்டு வருவோம் ஒன்றா போய்ட்டு வந்தால் தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஒன்றா போய்ட்டு வருவோம்